ஹலோ ஹரி ஆஃபீஸில் இருக்கியாடா இல்லை வீட்டில் இருக்கியாடா கொஞ்சம் டவுட்டு என்னோடய சந்தேகத்தை கொஞ்சம் நீ தீர்த்து வைக்கணும்டா என்னென்னால் நான் போன வாரம் வந்து திருச்செந்தூருக்கு போகலான்னு முன்பதிவு பண்ணி இருந்தேன் ஆனால் என்னால் போக முடியாது அப்போ அதனால் கொஞ்சம் ரத்து பண்ணணும் அது எப்படி ரத்து பண்ணணும் அப்படின்னு கொஞ்சம் சொல்ல முடியுமாடா ஐம்பது ரூபா ஆகுமா கேன்சலேஷன் ஃபீஸு ஓகேடா ஓகேடா என்னோடய பிஎன்ஆர் நம்பரு பயனர் ஐடி அப்புறம் கடவுச்சொல் அந்த பாஸ்வேர்டு எல்லாம் சொன்னால் எனக்கு ரத்து பண்ணி தருவியாடா நீ சரிடா சரி ஓகே அந்த நம்பரெல்லாம் நான் இப்போ சொல்கிறேன் எனக்கு கொஞ்சம் ரத்து பண்ணித்தரியா சரி நான் சொல்லவா என்னோடய பிஎன்ஆர் நம்பர் எண் வந்து ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஏழு எட்டு ஒன்பது எட்டு ஒன்று ஒன்று ரெண்டு நாலு என்னோடய பயனர் ஐடி சொல்கிறேன் மூணு அஞ்சு ஏழு ஒன்பது ஒன்று மூணு அப்புறம் என்னோடய கடவுச்சொல் மூணு நாலு அஞ்சு ரெண்டு ஓகேடா கொஞ்சம் பார்த்து ரத்து பண்ணிக்கொடுடா கொடுத்துட்டியா ம் ரத்து பண்ணிட்டியாடா ம் ஓகேடா ஆயிடுச்சு இல்லைடா ஓகேடா ஓகேடா ரொம்ப நன்றிடா ரொம்ப நன்றி ஹரி